ஹலோ ஆ சொல்லுங்கண்ணே ஆமாங்க ஆ இருக்குண்ணே மாலையா வேணுங்களா இல்லை தனியாக எவ்வளோ வேணுங்க ஆ லுஸு கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபா வருங்க ஆமாம் ஆமாங்க என்ன என்ன விஷேசத்துக்குங்க மா மா மாலையா கட்டணுங்களா இல்லை உதிரிப் பூவா வேணுங்களா மா மாலையா நாங்கள் கட்டிக் கொடுக்கணுங்களா ஆ எத்தனை மாலைங்க ஆ அஞ்சு எத்தனை மாலை கேட்டீங்கள் அஞ்சு மாலைங்களா ஆ அஞ் அஞ்சடி மாலையா வேணுங்களா ஓ ஓ பெரிய மாலையா ஃபங்ஷனுக்கு ஏதாவது ஏதாவது பர்த்டே ஃபங்ஷன் மாதிரி போடுறதுங்களா எப்படிண்ணே அஞ்சடி மாலைங்களா சரி சரி சரிங்க சரிங்க பண்ணிடலாங்க பண்ணிடலாம் ரேட்னால் ஒரு ஒரு ஆ எத்தனைங்கண்ணே ஆ ரெண்டடியில நாலு மாலை ஆ ஒரு நிமிடம் இருங்கள் ஆ ரெண்டடியில நாலு மாலை அஞ்சடியில ஆ ஒரு மாலைங்களா ஆ சர் சரிங்க மல்லிகைப்பூ ஒரு முலங்கல்லா சரிங்க ஆ மல்லிகைப்பூ வந்து இப்போ ஐம்பது ரூபா போகுதுன்னே இப்போ மொழம் ஆ இது ஐம்பது ரூபான்னா அப்புறம் எவ்வளோங்க ஐந்நூ இது ஐந்நூற்ரூபா வருதுங்களா இது ம மாலை வந்து இது ரெண்டடி மாலைங்களா ரெண்டடி மாலை நாலு மாலைன்னால் உங்களுக்கு இரநூற்ருவா வருங்க ஆ ஒரு மாலை அது ஒரு எட்நூற்ருபா ஆமாங்க அஞ்சடி மாலைன்னா ஒரு ஒரு ஐநூறுருபா வருங்க ஆமாம் ஆமாம் ஆமாமாங்க என்னைக்கிங்க ஃபங்ஷன்னு அப்படிங்களா ஃபங்ஷனுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் அட்வான்ஸைத் கொடுத்துட்டு சொல்லிட்டுப் போகிறீங்களா அங்கே வந்து கொடுக்குற மாதிரி இருக்குதுங்களா இல்லை நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்களா வந்து டெலிவரி கொடுக்கணுங்க அப்படீங்களா அட்ரஸ் சொல்கிறீங்களா ஆ நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் அட்ரஸ் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேங்க நான் வந்து கடையில் வந்து நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸை கொடுத்துட்டுப் போயிட்டீங்கன்னால் நாங்கள் செய்ய ஆரம்பிச்சுடுவோம் அதுங்க ஒரு ஒரு ஆயர் ஒரு ஆயர்ரூபா கொடுத்துட்டுப் போங்க ரெடியானதி ரெ ரெடியானதிம் ஃபோன் பண்ணுறோம் நீங்க ள்வந்து எடுத்துக்கலாம் ஆ சரிங்க சரிங்க ச சந்தோஷண்ணே ஃபோன் பண்ணுங்கள் நீங்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணுங்கள் பேசிப்போங்க ரைட் ஓகே சார் ஓகே